ஆ ஹலோ ஆ மேம் ஏசி மெக்கானிக் கால் பண்ணியிருந்திங்களா நீங்கள் ஆ என்ன மாதிரி மேம் எப்படி மேம் என்ன மேம் அப்படியா மேம் எனக்கு என்னமோ அதில் நிறைய டஸ்ட்டு ஏதாவுது இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ உள்ள க்ளைமே ஹ அப்படி தான் நிறைய டஸ்ட்டாகி ரிப்பேர் ஆகுது நான் வந்து பார்க்கறேன் மேம் எப்படின்னு பார்க்கறேன்

ஆ ஓகே மேம் நாளைக்கு வரேன் நாளைக்கு ஆஃப்டர்நூன்க்கு மேலே வரேன் மேம் ஓகே மேம் மேம் நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட கடை இருக்குது ஏசி வேறு ஏதாவுது ஏசி எதுவும் வாங்குறிங்களா மேம் அப்படியா நம்மக்கிட்ட இந்த மந்த்து வந்து ஆஃபர் நிறைய போய்க்கிட்டிருக்குது மேம் ஆ உங்களுக்கு பட்ஜெட் எவ்வளோ மேம் என்ன மாதிரி பட்ஜெட்டில் பார்க்குறிங்க லோவா ஹையா மினிமம்மா ஓகே மேம் அதுப்படி பண்ணிடலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்டா ஆஃபரில் ஸ்டெப்லைசரும் ஃப்ரீ இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து கொடுப்போம் நாங்களே வந்து மாட்டி கொடுத்துருவோம் மேம் டெலிவரி ஃப்ரீ தான் உங்களுக்கு ஆ பண்ணிடலாம் மேம் நம்மள்கிட்ட நிறைய இருக்குது மேம் நீங்கள் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ சொல்லுங்கள் அதுப்படி பார்த்து பண்ணிக்கலாம் மேம் இல்லை மேம் உங்களுக்கு ஃப்ரீ தான் நீங்கள் நம்ம கடையில் எடுத்திங்கன்னால் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் மேம் ஃப்ரீதான் எஸ் மேம் எஸ் மேம் நிறைய ஆஃபர் போய்க்கிட்டு இருக்கு நீங்கள் ரெண்டாக எடுத்திங்கன்னால் இன்னும் ரேட் கம்மியாகருக்கும் மேம் அப்போ ஆ ஹையர் இருக்குது மேம் ஹிட்டாச்சி நிறைய ப்ராண்டட் வெரைட்டியும் இருக்குது மேம் உங்களுக்கு பட்ஜெட்டை பொறுத்த மாதிரி என்னன்ன ப்ராண்டட்டில் என்னன்ன இருக்குதுனு காட்டுறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்கள் மேம் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா மேம் நான் வந்துடறேன் மேம் நாளை கழிச்சு வர்றேன் அது டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸெலாம் நிறைய ஃபில் பண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து அதை க்ளீன் பண்ணிணா முடிஞ்சுது மேம் நான் வர்றேன் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் மேம் வர்றேன் மேம் நாளை கழிச்சு வர்றேன் ஆ லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க என்ன மேம் ஆமாம் மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் ஆ ஆ தேங்க்யூ ஆ ஓகே மேம்